எஸ்டி ஏஜென்சி மேனேஜரு மேனேஜர் இருக்காங்களா எனக்கு மேலப்பழுவூரில் மீனாட்சி சுந்தரேஸ்வரன் கோவில பார்க்கணுங்க நா அரியலூருக்கு புதுசு மதுரையிலிட்டு வரேன் ஓகே மேடம் எனக்கு நாங்கள் அஞ்சு ஓகே மேடம்

அஞ்சு மணிக்கு அஞ்சு பேர் வரோம் மேம் காலையில் ஒம்போது மணி ஒம்போதரைக்கு வந்துருவோம் மேடம் டிரைவ் ஓகே மேம் நீங்கள் நே ஆமா மேடம் மேம் உங்கள் ஓகே மேம் எனக்கு வந்துட்டு அங்கே அந்த கோவில காட்டணும் மேடம் இல்லை பக்கத்துலேயும் பார்ப்போம் மேடம் எனக்கு இந்த கோவில காட்டிட்டு அடுத்து டைம் இருந்தால் பார்ப்போம் மேடம்

ஓகே மேடம் எனக்கு அங்கே ஹோட்டலு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக் கொடுக்கணும் மேடம்

ஓகே மேடம்

ஓகே ஓகே மேடம் ஆ யா